குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு வயது ஆனவுடனேயே நம்ம வீட்டில் ஒரு குழந்த இருந்துச்சுனால் அதுக்கு ரெண்டு வயது ஆரம்பிக்கும்போது நம்ம வந்து அ அ ஆ இ ஈ எல்லாமே நம்ம எழுதி கொடுக்கிற சொல்லி கொடுக்கணுங்க சொல்லிக் கொடுக்குறாங்க இப்போ இருக்கிற பெற்றவங்க வந்து சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க முதலலாம் வந்து அந்தமாதிரி சொல்லி கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க இப்போ எல்லாமே பெற்றவங்க படிச்சிருக்கிறதுனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து அ ஆ இ ஈ எல்லாம் முதலில் இருந்தே சொல்லி கொடுத்துர்றாங்க அது ஸ்கூலுக்கு போணும் போய்தான் படிக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க இங்கிருந்தே படிக்கிறதுனால் அதுவந்து தாய்மொழிங்க நமக்கு தமிழ் வந்து தாய்மொழிங்கிறதுனால் அது வந்து கட்டாயமாக சொல்லிக்கொடுத்தே ஆகணுங்க நம்ம தொழில் தொழில் விஷயமாவோ சொந்த விஷயமாவோ நம்ம வெளிநாட்டில் இருந்தாலுமே நம்ம தாய்மொழி முக்கியங்க நமக்கு அதனால இப்போ வர்ற குழந்தைங்களுக்கு நம்ம அ ஆ இ ஈ தமிழில் சொல்லி கொடுக்கிறது தாய்மொழியை கத்துக்கொடுக்கிறது வந்து ரொம்பவே அவசியமானதுங்க எல்லா பெற்றவங்களுக்குமே அது ரொம்ப முக்கியமான இதுவாபடுதுங்க நம்ம தாய்மொழி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கோணும் தாய்மொழி மறக்கக்கூடாது தாய்மொழியில் தான் பேசணும் தமிழில்தான் எழுதணும் அப்படிங்கிறத எல்லாமே குழந்தைங்களுக்கு நம்ம சின்னதில் இருந்தே பழக்கி கொடுத்துறணுங்க இப்போ முதல்லாம் அந்தமாதிரி எல்லாம் இல்லைங்க பெரியவங்க இருக்கும்போது அஞ்சு வயது ஆனால் ஸ்கூலுக்கு போய்தான் அதை கற்றுக்க முடியுதுங்க அ ஆ இ ஈலருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இப்போ அந்தமாதிரி இல்லைங்க குழந்தைங்க ரெண்டு வயது ஆனால் வீட்டில் வந்து பெற்றவங்க சொல்லிக்கொடுக்கிறக்கு ஆரம்பிச்சிடுறாங்க அ ஆ இ ஈலிருந்து அம்மா அப்பாவில் இருந்து எல்லாமே பாட்டில் இருந்து எல்லாமே பாடுறாங்க அதனால அது வந்து ஈஸியாக புரியுதுங்க குழந்தைங்களுக்கு தமிழ் வந்து அத்தியாவசியமானதுங்க நம்ம கத்துக்கொடுத்தே ஆகணும் நம்ம தாய்மொழி அதனால் நமக்கு வந்து அது அத்தி அத்தியாவசியமானதுங்க நம்ம வெளிநாட்டில் இருந்தாலுமே நாளைக்கு இங்கே வரும்போது நமக்கு தமிழ்தாங்க முக்கியமாக இருக்குது அதனால்தான் தமிழை வந்து குழந்தைங்களுக்கு சின்ன வயதில் இருந்தே சொல்லிக்கொடுத்து சொல்லிக்கொடுக்குணுனு ஒவ்வொரு பெற்றவங்களும் நினைக்கிறாங்கங்க இல்லைங்கிறதுலாம் இல்லைங்க தமிழ் கண்டிப்பாக கற்றுக்குடுக்கணுமா முக்கியமாக அப்படிங்கிறது எல்லாமே இல்லைங்க நம்ம எந்த நா இங்கிலீஷில் இங்கிலீஷாகட்டும் எந்த மொழியில் நம்ம படித்தாலுமே நமக்கு முக்கியமானது நம்ம தாய்மொழி தமிழ்தானுங்க அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குணுங்க என்னை பொருத்தளவுக்கு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குணுனு நான் நினைப்பனுங்க மற்ற மொழி வேணுங்க நம்ம வெளிநாட்டுக்கு போனால் அந்த மொழி வேணுங்க அதுக்காக நம்ம தமிழை மறக்கக்கூடாதுங்க நம்ம தாய்மொழி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டுக்கு என்றைக்கி வந்தாலுமே நம்ம தாய்மொழி நமக்கு இந்தியாவுக்கு தம் தமிழ்மொழிதானேங்க அதனால அதே வந்து குழந்தைங்களுக்கு கற்று கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஈஸியாக இப்போ தொலைக்காட்சிலேமே இப்போது போட்டு விட்டுறாங்கங்க இப்போ இருக்கிற பேரன்ட்ஸ் வந்து தொலைக்காட்சியில் போட்டு விட்டுர்றாங்கங்க தமிழ் வந்து அந்த குழந்தைகள் அதை பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து அதை பேச கற்றுக்கிறாங்கங்க அது தம் பேச கற்றுக்கிறாங்க பாட்டு போட்டுவிட்டா பாட கற்றுக்கிறாங்க எல்லாமே தமிழில் பேசிப்பாடி கற்றுக்கிறாங்கங்க சீக்கிரமாக அவ்வளவுதானுங்க இது அதனாலதான் தமிழ் முக்கியமானதுனு எனக்கு படுதுங்க வேறே வேறே ஒன்றும் இது இல்லைங்க ஏன்னா தாய்மொழி வந்து என்றைக்கிமே நமக்கு மறக்க முடியாதது ஃபர்ஸ்ட்டு மொழியே அதுதானேங்க